பத்து கா பத்து ஸ்டாம்பிருக்கு ஒவ்வொரு ஸ்டாம்பு மூன்றுருபா பிளஸ்ஸு காயின்ஸ் பார்த்தீங்கனா ஒன் ருபி காயின்ஸ் ஹண்ட்ரெட் வெச்சிருக்கிறேன் பிளஸ்ஸு கூழாங்கற்கள் ஒரு ஐம்பது கற்கள் இருக்கும் இதில் மொத்த வேல்யூ பார்த்தீங்கனா நூற்றி முப்பது முப்பத்தஞ்சி ரூபா